போக்குவரத்து சாலைகளை மாற்றணும்னா நிறையா செய்ய வேண்டியது இருக்குது எல்லா ஃபோர் வேயாக மாற்றிகிட்டு இருக்குறாங்க இந்த பகுதியில் பார்த்திங்னா டூவே டூ வீலரும் பஸ்ஸு லாரி எல்லாம் போக்குவரத்து அதிகமாக இருந்தா சில சில ஆக்சிடென்டெல்லாம் ஆயிடுது ட்ராபிக் ஜாமுக்கு பஞ்சமே இருக்கிறது இல்லை அதுவும் இல்லாம பார்த்திங்னா ரெண்டு ரயில்வே கேட் இருக்குது ஒவ்வொரு கேட்டுக்கும் பார்த்தா அரை மண் நேரம்ன்னு பார்த்தா இருபது எப்படி இருந்தாலும் பத்து நிமிஷம் போட்டாங்கன்னா நூறு நூற்றம்பது வண்டி நின்று போயிருது இதை ரிலீஸ் ஆயி அந்தாண்ட போனா அந்த கேட் போட்ருவாங்க அங்கே இருபது நிமிஷம் ஆயிருது அதனால ரயில்வே கேட்டாண்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் வழித்தடம்ன்னு பார்த்தா இப்போ லாரிகளும் டூ வீலரும் அதிகமாயிடுச்சு ரோடு வந்து இன்னும் அகலப்படுத்தணும் நாலு வழிச்சாலையாக பண்ணனும் அப்புறம் ரயில் ரயில் எடுத்துக்கிட்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கூட்டம் இருக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்கிறது இல்லை அதனால காரு பைக் கொஞ்சம் வந்தனால பஸ்ஸுக்கு வந்து அதிகமாக கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குறது மாதிரி தெரியுது அப்போவும் சீசனுக்கு பார்த்திங்னா டிக்கெட் ரயில்லையோ பஸ்ஸுலையோ எங்கேயும் சோனு சேர வேண்டிய டைமுக்கு போய் சேர முடியாம போயிருது அப்புறம் நம்ம அதுக்கு வந்து ரெண்டு நான் ஒரு நாளைக்கு முன்னாடி பிரிப்பேராக ஆவுறதாக இருக்குது எங்கேயாச்சு வெளியூர் பயணம் போறமாதிரி இருந்தா ஒரு நாள் ரயில்களில் போறமாதிரி இருந்தா முத நாளே டிக்கெட் போட்டு போய் அங்கே ரூம் போட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துர்றோம் பஸ்ஸு எப்போ வரும் எப்போ போகும்ன்னு தெரியாத டைம் இருக்கு அவங்கள சொல்ல தெரியல ரயில்வே கேட் போட்டா அதில் அரை மண் நேரம் லேட் ஆயிருது அவங்க அந்த டைமுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு டைம்க்கு சேர முடியிறது இல்லை அதனால கூட்டம் அதிகமாக தான் கூட கூட கூட்டம் அதிகமாகிறதுனால நெரிசல் அதிகமாக தான் இருக்குது பயண நேரத்தில் அப்புறம் பிரச்சனைகளை வந்து அதிகமாக போயிகிட்டே தான் இருக்கு அதனால வந்து பேருந்து ரோடு அகலப்படுத்தணும் ரயில்வே அது ஒன்றும் பண்ண முடியாது மேம்பாலம் அமைச்சு போக்குவரத்து வேணா சீர்படுத்தலாம் இல்லைனா அண்டர்கிரௌண்ட்மாதிரி போட்டு விட்டு பஸ்ஸில் ஏறி போகறதுக்கு வசதி பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போக்குவரத்துக்கு நெரிசலை குறைக்கலாம்